ஹலோ ஆரஞ்ச் டேக்ஸிங்களா நான் இப்போ புக் பண்ணிருந்தேன் ஒரு ஹாஃப்பனவர் முன்னாடி ஆ ஆமாங்க நேம் வந்து லேக்கா நான் வந்து ஈரோடு மீட்டிங் போகணுன்னு சொல்லி புக் கேப் வந்து புக் பண்ணிருந்தேன் நயன் ஓ கிளாக் அங்கே இருக்கணும் சொன்னேன் எயிட் ஃபிஃப்டீன்க்கே நான் புக் பண்ணிட்டேன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு இன்னும் கேப் வரல எனக்கு இப்போ லேட்டாகுது ஆமாம் எப்போ ஆ எப்பவுமே உங்கள் கேப் நான் புக் பண்ணிணேன்னா இதேமாதிரி தான் நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டே இருக்குறீங்க என்ன ரீசன் ஓகே டிராஃபிக்கா இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் வரணுமுல்ல இப்போ நான் வந்து எனக்கு இப்போ மீ மீட்டிங் போக லேட்டாகுதுல்ல ஆ இதோட செகேண்ட் டைமு இந்தமாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வருது ஆ ஓகே நான் இப்போ எனக்கு நான் அவசரமாக போகணும் நான் வந்து கேப கேன்சல் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டைம் இந்தமாதிரி நீங்கள் பண்ணாதிங்க